இந்திய விஞ்ஞானின்னு சொன்னால் அது கே பி அப்துல்கலாம்ங்கிறவரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அப்துல்கலாம்ங்கிறவரு ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து மீனவர் குடும்பத்தில் பிறந்து ஒரு என்னப் பண்ணார்னு தெரியலையே நாட்லேயே பெரிய குடியரசுத் தலைவராக ஆனார் அவரு வந்து நிறையா மரங்களை நட சொன்னார் கனவு காணுங்கள் நாடு வல்லரசு ஆகும்னு சொல்லி சொன்னார் அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடைய புக்ஸெல்லாம் நான் நிறையாப் படிச்சுருக்கேன் அவரு சொன்னப் படி நிறையா மரங்களெல்லாம் நாங்கள் நட்டிருக்கோம் அவர் நட்ட அவரு சொன்ன நிறையா அறிவுரைகளையும் கேட்டிருக்கோம் மற்றப்படி விஞ்ஞானிகள்னு சொன்ன இது க கணித மேதைன்னு சொன்னால் ராமானுஜம் கணித மேத ராமா ராமானுஜம் ரொம்ப பிடிக்கும் அவரு வந்து கணக்கில் நிறையா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதைப் பற்றி நிறையா சொல்லியிருக்குறாரு அவரு வந்து அவரோடைய புக்ஸுங்களெல்லாம் நிறையா நாங்கள் படிச்சுருக்குறோம்